ஹலோ ஹலோ ஹலோ மேம் எங்களுக்கு வந்துவிட்டு ப்ராஜக்ட் விஷயமாக என்எல்சியில் இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமாக கொஞ்சம் விசிட் போகணும் பர்மிஷன் வேணும் எக்ஸாம் நாங்கள் மண்டே போகிறோம் மேம் ப்ராஜக்ட்டுக்கு ஒன் டே தான் பர்மிஷன் வேணும் கிளாஸ்லிருந்து பத்து பேர் போகிறோம் மேம் அல்ரெடி பர்மிஷன்லாம் வாங்கியாச்சு என்எல்சியில் பெரியப்பா வந்து ஹையர் பொசிஷனில் இருக்கார் அவங்கள் ஆ விசிட்டிங் பர் நாங்கள் வந்து பிஇ இசிஇ மேம் எங்களுக்கு ஒன் டே பர்மிஷன் வேணும் மேம் நாங்கள் அவுட் பஸ்ஸில் போலாம்ன்னு பிளான் பண்ணிருயிருக்கோம் மேம் யெஸ் மேம் ஒன் டே தான் மேம் பர்மிஷன் வேணும் மேம் அன்றைக்கு எக்ஸாம் இருக்கு என்ன பண்றது நாங்கள் அன்றைக்கு போகிறதா இல்லை எக்ஸாம் டேட்டை மாற்றி வைத்து கொள்ளலாமா மேம் ஆ மேம் யெஸ் மேம் யெஸ் மேம் இல்லைன்னா நாங்கள் வென்னஸ்டே கூட போய்க்கிறோம் மண்டே எக்ஸாம் எழுதிவிடுறோம் மேம் ஓகே மேம் நாங்கள் எக்ஸாம் வென்னஸ்டே கூட மாற்றிக்குறோம் மேம் ஸ்டாஃப் வராங்க மேம் மாலதி மேம் ஓகே மேம் யெஸ் மேம் ஓகே மேம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்